இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனா எனக்கு சின்ன வயசுலேந்தே பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கும் பக்கத்துள்ள நகரத்துக்கும் போகறதுக்கு ஆசையாக இருக்கும் அடிக்கடி போயிட்டும் வருவோம் ஏன்னு பார்த்திங்கனா நான் படிச்சது எல்லாமே பக்கத்தில் உள்ள கிராமம் தான் அங்கே தான் படிப்பேன் படிச்சிவிட்டு ஸ்கூல் விட்டு வருவேன் ஆனால் லீவ் டேஸில் திரும்பவும் அந்த கிராமத்துக்கு போவேன் ஏன்னு பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட்றதுக்கு குளோம் இது ஆறு போர்செட்டு இதில் எல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து ஜாலியாக குளிச்சிவிட்டு விளாண்டுட்டு வருவோம் அதுக்காகவே எனக்கு அந்த வயிசில் சின்ன வயிசில் ஸ்கூல் படிக்கிற வயிசில் எனக்கு பக்கத்துள்ள கிராமத்துக்கு போகறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கனா நா எட்டாவதுக்கப்றோம் ஒம்போதாவது பத்தாவது பன்னெண்டாவது வரையுமே படிச்சது எல்லாமே பக்கத்துள்ள நகரத்தில் படிச்சேன் அதனாலுமே வந்து நான் ஸ்கூல் டெய்லியும் பக்கத்துள்ள நகரத்துக்கு தான் போயிட்டு வரணும் அதனால பக்கத்துள்ள நகரங்களுக்கு அடிக்கடி போயிவிட்டு வருவேன் அப்புறம் பார்த்திங்கனா அந்த வயிசில் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுற எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன வந்து அழைச்சிட்டு போவாங்க நகரத்துக்கு அதனால் நகரத்துக்கும் எனக்குப் போகறதுக்கு எல்லாம் எனக்கு பிடிச்ச பொருள் வாங்கறதுக்கு போகறதுக்கு ரொம்பவே ஆசையாக படுறதுனால நான் அடிக்கடி போயிவிட்டு வருவேன் அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் லீவ்வில பார்த்திங்கனா எங்களுக்கு வயல் இது தோட்டம் எல்லாமே பக்கத்துள்ள கிராமத்தில் தான் இருக்கு அதனால் எங்கள் அப்பா என்னா அப்பா சொல்லிவிட்டாங்க நீ லீவில் தானடா இருக்க நீ போயிட்டு பக்கத்துள்ள தோட்டம் நம்ப தோட்டத்துக்கு போயிவிட்டு அந்த இது வயலுக்கு போயிவிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வா விளைச்சலெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வைப்பாங்க லீவில் அதனாலையுமே போயிவிட்டு அங்கே போயிவிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அங்கே உள்ள அமைதியான சூழ்நிலையில உக்காந்து காற்று வாங்கிகிட்டு அங்கேயோ எங்கேயோ வயல்ல போர்செட் இருக்கு அங்கேயும் குளிச்சிவிட்டு வருவேன் அதனால் கிராமோ வந்து மனசுக்கு அமைதியாகவும் இருக்கும் சைலன்ட்டாகவும் இருக்கும் அதனால் எனக்கு அங்கே வந்து இருக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கொஞ்சம் நான் படிச்சு முடிச்சோன்னே லீவில் காலேஜு சேர்றதுக்கு வந்து நகரங்களில் தான் காலேஜில் சேர்ந்தேன் அங்கே பார்த்திங்கனா தினைக்கும் நான் நகரத்துக்கு வந்து பஸ்ஸில் போயிவிட்டு போயிவிட்டு தான் வருவேன் அதனால் ஃப்ரெண்ட்ஸு கூட அதுவும் எனக்கு ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா படிச்சு முடிச்சோனோ வேலைக்கு போகற வயசு வந்துவிட்டு அப்போ என்னென்னு பாத்திங்கனா நான் இங்கேருந்து பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு தான் ஜாப்பு தேடி போகறதுனால ஆயிட்டு ஏன்னா கிராமத்தில் வயல் மட்டும் தான் இருக்கு அதனால் அது வந்து பருவத்தில் மட்டும் சீசன் அப்போ தான் மட்டும் வேலை இருக்கும் மற்ற நாள்லாம் நம்ப வந்து நகரத்தை தேடி தான் போகணும் அதனால் எனக்கு நகரத்தில் வேலை கிடச்சிச்சி நல்ல சம்பாதிச்ச அங்கே போயிவிட்டு நான் சம்பாதிச்சு வருவேன் அங்கேயே எங்கள் அம்மா ஃபோன் அடிப்பாங்களா ஃபோன் அடிச்சிவிட்டு ஏதாச்சும் ஜாமான் வேணுன்னா வாங்கிகிட்டு வர சொல்லுவாங்க அங்கேயே நான் வந்து மல்லிகை ஜாமான் வேணுமா என்ன ஜாமான் வேணுமோ வாங்கிகிட்டு வரதுனால நகரங்களுக்கும் அடிக்கடி போகற மாதிரி இருக்கும் அதே வந்து இப்போ வீட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டின்னு வச்சிக்கிங்களேன் இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிக்ளியும் நகரத்துக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா கிராமத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது அப்படி இருந்தாலுமே அவ்ளோவாக ரொம்ப ஃபெசிலிட்டிலாம் இருக்காது அங்கே அதனால் நாங்கள் நகரத்துக்கும் போவோம் அதனால் என் வாழ்க்கையில் வந்து கிராமமும் நகரமும் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது ஏன்னா ரெண்டு சைடும் நான் போவேன் அதனால் இது இல்லைன்னு பார்த்திங்கனா எனக்கு கிராமம் வந்து அமைதியாக இருக்கும் நகரம் வந்து எப்போதுமே பரபரப்பாக இருக்கும் அவ்ளோ தான் மற்றபடி வந்து வேறு எதுவுமே கிடையாது நகரமாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி நம்ப நம்ப எந்த வேலைக்கு பார்க்குறோமோ அந்த வேலைக்காக அந்த இடத்துக்கு போய்விட்டு தான் வர மாதிரி இருக்கும்